அர்ச்சனா ஸ்வீட்ஸா மேம் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஈவ்னிங் ஒரு ஃபங்க்ஷனிருக்கு அதுக்கு வந்து நான் ஸ்வீட்ஸ் வந்து ஆட்ரு பண்ணணுன்னு சொல்லிதான் கால் பண்ணிணேன் உங்கள் கடையில் ஆரஞ்ச் லட்டு இருக்குதுங்களா பாதுஷா பாதுஷா இருக்குதுங்களா ஓகே வேறு மில்க்கு சம்பந்தப்பட்ட ஸ்வீட்ஸ்ஸு எதுவும் மைசூர்பாக் ஓகே டேஸ்ட்டு எல்லாமே எப்படி மேம் இருக்கும் நல்லாதானே இருக்கும் எல்லாம் இப்போ அப்பப்போ நீங்கள் ரெடி பண்ணுறது தானே இல்லை ஓல்டு ஸ்டாக் எதுவும் எனக்கு வந்து டெலிவரி டெலிவரி தான் பண்ணணும் ஆக்சுவலாக எங்கள் வீடு வந்து வேளச்சேரியில் இருக்குது நான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து லட்டில் ஒரு டென் கேஜி ஒன் கேஜி எவ்வளோ இருக்கும் லட்டு ஓகே மைசூர்பாக்கு ஓகே ஓகே எனக்கு எக்ஸ்ட்ரா அந்த பாதுஷாவும் எனக்கு கொடுத்துருங்க அது ஒரு அது ஒரு டென் கேஜி கொடுத்துருங்க டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருங்க டென் தௌசண்ட் எதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா அப்படியா ஐய்யயோ சரி ஓகே உங்க இது லொகேஷன் எங்கே கடை பூந்தமல்லி ஓகே மேம் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எனக்கு ரெடியாக இருக்குமா நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் ஓகே எனக்கு ஓகே நான் கால் பண்ணிவிட்டு நான் வரேன் நான் வந்து வாங்கிக்கிறேங்க ஓகே இப்போ எதுவும் இனிஷியல் பேமெண்ட் எதுவும் பண்ணணுங்களா நான் டெலிவரி வாங்கிக்கிட்டு ஓகே ஓகேப்பா ஓகே நான் ஈவ்னிங் வரேன் ஓகே தேங்க் யூ